சார் நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் சார் அதுக்கு வந்துவிட்டு ஃபுல்லாக ஒயரிங் பண்ணணும் சார் அந்த ஒயரிங் பண்ணுறது வந்துவிட்டு ஃப்ரிட்ஜி வாஷ் வாஷிங் மிஷினு எல்லா ரூமுக்குமே ஃபேனு லைட்டு அதெல்லாமே கனெக்ட் பண்ணணும்ங்க சார் நாங்கள் தருமத்துப்பட்டி சார் அட்ரஸ் தருமத்துப்பட்டி சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் தேங்க்யூங்க சார்